இந்திய மரு மருத்துவ கட்டமைப்பில் உள்ள பிரச்சனைகள் என்னென்னால் அங்கே இருக்கிற இந்த ஃபெசிலிட்டீஸ் தான் நமக்குத் தேவைகள் தான் மோஸ்ட்லி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தனியார் மருத்துவத்துலலாம் நிறைய ஃபெசிலிட்டீஸ் இருக்கும் நம்ம கவுர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கம்ப்பேர் பண்றப்போது அங்கே இருக்கிற இப்போ அந்த பராமரிக்கிறது ஹாஸ்பிட்டல் அது பராமரிக்கிறது எல்லாமே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும் அரசு மருத்துவமனை கம்ப்பேர் பண்றப்போது அங்கே இதைவிட அங்கே வந்து நிறைய ஃபெசிலிட்டீஸ் இன்ஃபிராஸ்ட்ரெக்சர்ஸ் எல்லாமே நிறையவே இருக்கும் இங்கே இப்போது ரீ கொரோனால் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஆக்சிஜன்ஸு ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் இல்லை அந்தமாதிரி நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு ஸோ அதனால் நிறைய உயிரிழப்பு நடந்துச்சு இதெல்லாம் தான் வந்து இருக்கிற மருத்துவத்தில் இருக்கிற பிரச்சனை தேவையான அந்த ஃபெசிலிட்டிஸ் இன்ஃப்ராஸ்டெக்சர் அதெல்லாம் வந்து அதெல்லாந்தான் முக்கிய பிரச்சனையாக இருக்குது இப்போது கவுர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னா அங்கே வந்து தனியார் மருத்துவமனையில் உள்ளதை விட இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து கம்மியாகதான் இருக்கும் அதனால யாருக்குமே அந்தளவுக்கு மருத் அரசு மருத்துவமனைக்கு அந்தளவுக்கெல்லாம் போக மாட்டாங்க தனியார் மருத்துவமனைக்குத் தான் செலவானாலும் பரவாயில்லைன்னு எல்லோருமே தனியார் மருத்துவத்துக்கு தான் போகிறாங்க ஸோ இந்தமாதிரி அதெல்லாத்தையுமே சரி பண்ணால் கவுர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து அரசு மருத்துவமனை எல்லாத்தையும் சரி பண்ணால் மக்கள் வந்து கம்மியான செலவில் அவங்க வந்து எல்லாத்தேலையும் அரசு மருத்துவமனையில் பார்த்துப்பாங்க அந்த அவங்களோட மருத்துவ எல்லாத்தையுமே வந்து கவுர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் பார்த்துப்பாங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் போகணுன்னு இல்லை இப்போது பணம் இல்லாதவங்களும் கூட வந்து ஒரு பெரிய ஆப்ரேஸன் அந்தமாதிரில்லாம் பண்ணணும்னால் கஷ்டப்பட்டு பணம் செலவு பண்ணி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் போகிற மாதிரி தான் இருக்குது கவுர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் அந்தளவுக்கு இல்லை நிறைய இப்போ கண் ஆப்ரேஸன் அந்தமாதிரில்லாம் சொன்னால் கூட ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் சொல்லுவாங்க மருத் இந்திய அது அரசு மருத்துவமனை வந்து தனியார் மருத்துவமனை அளவுக்கு வரலை அந்தளவுக்கு வந்துச்சின்னால் ஏழை மக்கள் எல்லோருக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் பணம் கம்மியாக செலவில் நல்ல மருத்துவத்தை பெறுற மாதிரி இருக்கும்